எங்கள் வீடு மலையடிவாரத்தில் இருக்கு மலையடிவாரத்தில் காடு காடு சுற்றியும் நிறையா தோட்டங்கள் இருக்கு அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஏன் வீடு இருக்கு எங்க காட்டில் நாங்கள் சோளம் போட்டுருக்கோம் குச்சி கிழங்க வச்சிருக்கோம் நெற்பயிர்கள் நட்டுருக்கோம் கொய்யா மரங்கள் இருக்கு தென்னை மரங்கள் இருக்கு இதனால பறவைகள் எல்லாம் எளிதா வந்து சாப்பிட்டுட்டு போகும் நாங்கள் முதல எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்து பறவைகளை வரவழைச்சோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு தென்னை மரங்கள் இருக்கு அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு திட்டு இருக்கு அந்த திட்டில்தான் நாங்கள் தானியங்கள் வைப்போம் அப்புறம் சனிக்கிழம தோறும் நாங்கள் சாதம் வைப்போம் காக்கக் காக்காக்கு காக்கா வந்து சாதம் சாப்பிட்டுட்டு போகும் ஸோ அதை பார்த்து எல்லா பறவைகளும் வந்து சாதத்தை சாப்பிட்டுட்டு போகும் அப்புறம் தானியங்கள் வைப்போம் அப்புறம் தொட்டாங்குச்சியில் தண்ணி வைப்போம் இந்தமாதிரி தினமும் இதை பழகு பழக பழக பழக நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் பறவைகள் நம்ப வீட்டிற்கு வரணுன்னா நம்ப அதுக்கு குடிக்க தண்ணீர் தானியங்கள் அப்புறம் சாதம் இதெல்லாம் வச்சி பழகலாம் அப்புறம் அவங்களுக்கு பிடித்தமான செடிகள் வளர்க்குறது இயற்கை இயற்கை சூழலை வந்து நம்ப உருவாக்கி கொடுக்குறதுலதான் அவங்க பறவைகளைலாம் தினமும் வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிற ஒரு எளிதான ஒரு வழி